இந்த விளையாட்டு பற்றி சொல்லணும்னால் கபடி விளையாட்டில ரொம்ப புகழ்பெற்ற வீரர்கள்லாம் எங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்க அதில் வந்து மௌலிங்கிறவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் எங்கே போனாலும் ஜெயிச்சிட்டு வந்துடுவாரு அவர் வாங்கின கோப்பைகளை பார்த்திங்கன்னா ஆட்டோவிலேலாம் வச்சு கொண்டு வந்துருக்கிறாங்க நாங்கள் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அந்த பையன்னு கூட சொல்லலாங்க நல்லா அருமையாக பண்ணாப்படிங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்லியே தீரணும் தமிழ் தலைவாசல் டீம் இருக்குது இல்லைங்களா ப்ரோ கபடின்னு போடுறான் பார்த்திங்களா அதில் வர தமிழ் தலைவாசல் டீம்லயே எங்கள் இதில் இருந்து ஒருத்தர் போய் செலெக்ட் ஆயிருக்கார் இது வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை சேர்க்குதுங்க விளையாட்டு ஊக்குவிக்கிறதும் வேலை பளு உடல் சம்மந்தமான வேலை பளுவ அதிகப்படுத்துகிறது எங்கள் ஊர்ல எல்லாம் இருக்குது அதனால இந்த விளையாட்ல பெருமை அடைஞ்சவரு மௌலி தாங்க அப்புறம் அவர் கோப்பை இதெல்லாம் நிறையா வாங்கிருக்கிறாருங்க அதுக்குன்னு அவர் தனியாக ஒரு ரூமே வச்சு அதை எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கள் நம்ம ஊர்ல அது தெரியாத ஆளுங்களே இல்லைங்க யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க நல்லா அருமையான பையங்க பழக்கவழக்கமே ஆனால் நல்லா வீரருங்க